எஸ் மேம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்க்கு வந்து ஒரிஜினல் டிஸ்ப்ளே கிடைக்காது மேம் மேபி உங்களுக்கு நான் ஆல்ட்டர்னேட்டிவ் டிஸ்ப்ளே பண்ணி கொடுக்கவா மேபி நாங்கள் ஃபஸ்ட் காப்பிதான் பண்ணுறோம் பட் உங்களுக்கு கேரண்ட்டி கிடைக்காது ஓகேவா மேபி உங்களுக்கு ஃபை தௌசண்ட் அண்ட் அபவ் வரும் மேம் நோ மேம் இப்போதிக்கி எந்த ஆஃபரும் நான் எங்கிட்ட அவைலபிள் இல்லை மேபி உங்களுக்கு நான் கேரண்ட்டி இல்லாமல் பண்ணி தரேன் மேம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மண்டே டூ சாட்டர்டே மார்னிங் நைன் டூ ஃபை வரைக்கும் இருக்கும் மேம் ஆ சரிங்க மேம் மேம் உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் நேரில் வாங்க மேம் டிஸ்கஸ் பண்ணலாம் மேபி உங்களுக்கு கேரண்ட்டி இல்லாமல் அதர் பண்ணி தர முடியும் அப்படின்னா நான் உங்களுக்கு செகண்ட்ஸில் பண்ணி கொடுக்குறேன் மேம் அது உங்களுக்கு ரீசனபுளாவும் இருக்கும் குவாலிட்டிவைஸ் கரெக்டாக இருக்கும் மேம் இப்போ நான் செகண்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்பர் பண்ண முடியாது ஃபஸ்ட் க்ரேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நான் டெம்ப்பர் பண்ணி கொடுக்குறேன் மேம் நீங்கள் வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூப்பா தேங்க்யூ ஸோ மச்